நான் வந்து காரக்குழம்பு வந்து நல்லா செய்வேன் அது என்னை விட இன்னொருத்தவங்க சித்திரா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க அந்த அந்த வடவம்லாம் போட்டு ரொம்ப சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும் நமக்கு அந்த அளவுக்கு செய்வாங்க அதை கேட்டு தெரிஞ்சிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன் அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்யலனாலும் ஓரளவுக்கு செய்வேன் நான் நினச்சிருக்கேன் இந்த ஸ்விகி அந்த மாரி ஒரு விஷயத்தலாம் நம்ப அந்த க்லௌட் கிச்சனில் ஜாய்ன் பண்ணி இந்த காரக்குழம்ப சேல் பண்ணலாமா அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுருக்கேன் ஆனால் அவங்க அதை கேட்டும் கேட்காத மாதிரியே தான் இருந்துக்கிட்டுருக்காங்க அது ஃப்ளாப்பு தான் அப்படின்றாமாரி அவங்க நினச்சிட்ருக்காங்க அது எப்படி ஜாய்ன் பண்ணுறது அ அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது சுத்தமாகவே இருந்தாலும் எனக்கு அது ஒரு விஷயம் இருக்கு இந்த மாரி பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்கு உன்னால் ஃபுல்லாக செய்ய முடியாது இது உன்னோட பார்ட் கிடையாது சமையல் சமையல் செய்யறது உன்னால் அதை சேல் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் நம்ப லாஸ் ஆய்டுவோம் அப்படினு சொல்லிவிட்டாங்க இருந்தாலும் வந்து அது ஒரு நல்ல விஷியமாக இருக்குன்னு நான் இன்ன வரைக்கும் நம்பிகிட்டு தான் இருக்கேன் டைம் கிடைக்கும்போது செய்து செய்துப் பார்ப்பேன் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது இதில் ஜாய்ன் பண்ணி சேல் பண்ணி காமிக்கணும் அதுக்குள்ளே நான் நல்லா இன்னும் சமைக்க கற்றுக்கணும் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறேன் இந்த மாரி நம்ப ஹோட்டலில் சாப்பிட்றதவிடவும் நம்ப ரிலேட்டிவ்ஸே நல்லா செய்யறாங்க சமைக்கிறாங்க வெஜிடேரியன் தான் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோன்ற அளவுக்கு சமைக்கிறாங்க ஸோ அங்கே அங்கேருந்து கற்றுக்கிட்டோம்னா நம்ப சேல் பண்ணுறோமோ இல்லையோ நம்பளாது நல்லா டேஸ்ட்டாக செய்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அவ்ளோ தான்